என்னமா இன்றைக்கு ட்ரெயின் ரொம்ப லேட்டாக போகுது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆ நீங்கள் என்ன ஊருமா போகறீங்க நானும் திருநெல்வேலி தான்மா போகிறேன் சரி ஓ ஓ அப்படியாமா இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்குமா சரி ஆமாமாம் ஆ மழை வர மாதிரி மாதிரி இருக்குமா என்னனு தெரில மழை வந்துச்சுனால் போச்சு ஆ அங்கே என்ன ஏரியாமா திருநெல்வேலியில் ஓ அப்படியாமா ஆமாம்மா மழை பெஞ்சுச்சுனா எப்படி போகிறதுன்னு தெரில வானம் வேறு ரொம்ப இருட்டிட்டு இருக்குதுமா நான் வந்து ஜங்ஷன்கிட்ட தான்மா அதனால பிரச்சன இல்லை இருந்தாலும் மழை வந்துச்சுனால் கஷ்டம்தானேமா நிறைய திங்ஸெலாம் எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு ஆ நானாம்மா இங்கே தான்மா இங்கே பக்கத்து ஸ்டேட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான்மா ஏறினேன் ஆ ஆ நீங்கள் எங்கே என்னமா என்ன வேலை முடித்துட்டு வரீங்க ஓ சரி சரிமா நானாம்மா நான் வந்து ஹோட்டல் வச்சிருக்கேன்மா அதுக்கு வந்துட்டு காய்கறி பொருள்லாம் ஜாமான் வாங்கிட்டு வர போனேன்மா அதுதான் மழை பெய்யலைனா வீட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்துட்டு போய்டலாம் என்னனு பார்க்கணும்மா தெரில ஆ சரிமா இந்தா ட்ரெயின் எடுத்துடுவாங்கமா சரிமா